விளையாட்டு வீரர்களுக்காக எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் அம்மா விளையாட்டு வீ பூங்கான்ட்டு ஒன்று அமைச்சிக் கொடுத்துருக்காங்க அதை நாங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் எங்களுக்கு அடுத்து வர்ற தலைமுறைகளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் கிரிக்கெட் வாலிபால் பேட்மிட்டன் அதுபோக ஜிம் எல்லாமே இருக்கு எல்லாமே ரெடி பண்ணிக் கொடுத்துருக்காங்க அதில் விளையாடி கிரிக்கெட்டில் தான் ஃபிரண்டு நேஷனல் லெவல் போயிருக்காரு வறுமை குடும்பத்தில் இருக்காரு அவருக்கு கிளைக் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு உண்டான ஸ்போர்ட் ஐட்டம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு எதுவும் கிடையாது கவர்மெண்ட் அமைத்துக் கொடுத்த ஸ்போர்ட் ஐட்டத்தில் தான் அவர் விளையாடி மிகச் சிறப்பாக விளையாடி நேஷ்னல் லெவல் டிஸ்டிக் லெவலும் செலக்ட் ஆகி போயிருக்கார் அது போக நாங்களும் அதில் விளையாடிகிட்டு இருக்கோம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் மிகச் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அதில் நான் பொருளுக்கு ஷேஃப்டியயும் கொடுத்துருக்காங்க காம்ப்பௌண்ட் போட்டுக் கொடுத்து ஷேஃப்டியா வச்சுருக்காங்க ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதில்

அதுபோக வ சின்னச் சின்ன குழந்தைங்களுக்கும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு சொல்லிக் கொடுத்துகிட்டு இருக்கோம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் கிரிக்கெட் ஆட சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் வாலிபால் ஆட சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் பேட்மிட்டன் ஆட சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் பேட்மிட்டனுக்காக இத பேட் நெட் கிரவுண்ட் எல்லாமே ரீபில் ரெடி பண்ணிக் கொடுத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் மூலிமா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க வாலிபாலுக்காக வாலிபால் உதிரி பாகங்கள்னு எடுத்துகிட்டா பால் பஞ்சர் ஆனால் ரெடி பண்றதுக்கு அதை பம்புக்கு அடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக் கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு ஷூ ஐட்டம் ரெடி பண்ணிக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு கிரிக்கெட் பால் பேட் ஸ்டெம்ப் எல்லாமே ரெடி பண்ணிக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் வாலிபால் ஆடுறவங்களுக்கு வாலிபால் பேட்மிட்டன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஊக்கப் பரிசும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க